சொல்லுயா நல்லாயிருக்கியா நல்லாயிருக்கேன் நல்லாயிருக்கேன் என்ன ரொம்ப நாளாக ஆளை காணோம் அப்படியா சரி சரி எ எப்போது எடுத்தே வண்டி சரி சரி லோக்கல்லேயே ஓட்டிக்கிட்டிருந்தியோ சரி சரி சரி போவோமா

சரி சரி நல்ல ஐடியாதான் இப்போது வண்டிலேயே போயிடுவோமா இப்போ என்ன பண்ணுவோம்னா நான் எனக்கு ஒரு ஐடியா வருது ஞாயிற்று கிழம காலையில் வெள்ளன ஒரு அஞ்சரை ஆறு மணிக்குல்லாம் கிளம்பிடுவோம் புதுக்கோட்டையிலேர்ந்து அங்கே திருச்சி ஒரு ஒன்றை மணி நேரத்தில் போயிடலாம் அப்படியே மீடியமாக போனால் ஆமா நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக கூடாது ஏன்னா அப்பதான் வண்டி மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுனு பார்க்கலாம் பார் ஒரு அவங்கள் வந்து ஒரு அம்பது அம்பதுகுள்ள அறுபதுகுள்ள வச்சிருப்பாங்க இந்த மைலேஜ் அந்த அந்த ஆமா அதில் போனோம்னாதான் நமக்கு ஒரு லிட்டருக்கு எவ்வளோ கொடுக்குதுனும் பார்க்கலாம் நீ லாங் டிரைவ் போல இல்லையா அதனால் மீடியமாக போனோம்னா அங்கே திருச்சிக்கு ஒரு ஒன்றை மணி நேரத்தில் போயிடலாம் அப்படியே அப்புறமா அங்கேயிருந்து கல்லணை போகணும் இல்லையா கல்லணை போகிறத்துக்கு எப்படியும் டைம் ஆகிரும் காலைல சாப்புட்ற நேரம் வந்துடும் அப்புறம் அங்கே டேமில் தண்ணீர் வருதுனா கொஞ்சம் பார்த்துட்டு குளிச்சிட்டு அங்கேயே டிஃபனும் முடித்திட்டோம் அப்படினா அது கிட்டதட்ட ஒரு பதினோரு மணி ஆகிரும் பன்னெண்டு மணி ஆகிரும் அப்புறமாக அங்கேயிருந்து அப்படியே போனோம்னா இங்கே திருச்சி டவுனுக்குள்ள வந்தோம்னா இங்கே டிராஃபிக்காயிருக்கும் அப்படியே மீடியமாக வந்து ரெண்டு மணி ரெண்றை மணி ஆகிரும் மதியானம் லஞ்ச் எதுனா அங்கே பார்த்துட்டு அங்கே உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு போனோம்னா அங்கே மலை ஏறுகிறத்துக்கே ஒரு நேரம் ஆகிரும் அங்கே போய்ட்டு அங்கிட்டு ஒன் நீ சொல்கிற மாதிரி வண்டிக்கு எதாவது இது பண்ணனும்லாம் பார்த்துட்டு திரும்ப இறங்குறத்துக்கு சாய்ங்காலம் ஆகிரும் அப்படியே அங்கேயிருந்து கிளம்புனோம்னா அப்படியே மெதுவாக வந்தோம்னா வீட்டுக்கு வந்திரலாம் அப்போ காலையில் ஆறு மணிக்கு பிளான் பண்ணு இங்கே அஞ்சரை மணிக்கே ரெடியாகிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு நான் வந்துடுறேன் அப்புறம் அப்படியே கிளம்பி போய்ட்டு இந்த வேலை எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக நைட் வந்துடுலாம் அ ஆமா அதுக்கு ஏத்தமாதிரி இந்த இதெல்லாம் எடுத்து வைச்சிக்கணும் டிரைவிங் லைசென்ஸு வண்டி ஆர்சி புக்கு அதெல்லாம் கையில வைச்சிக்கணும் ஹெல்மட் கையில இருந்தால் குடுத்தாங்களா வாங்கையில் வண்டி வாங்கையில் குடுத்தாங்களா இல்லையா ஆமா அப்போ அதையும் எடுத்துக்கோ சேஃப்டியாக போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்போ ஞாயிற்று கிழம அந்த பிளானை வைச்சிக்குவோம் ஓக்கேப்பா ஓகே